கலை மற்றும் கைவினை பணிகள் அப்படின் கேட்டீங்கன்னா அந்த நான் நிறையா யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன் நானே வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்புறம் எம்ப்ராய்ட்ரிங் இந்தமாதிரி விஷயம்லாம் வந்து நான் நிறைய பேர் அதை பண்ணியுமே நம்ப நண்பர்களே நிறைய பேர் பண்ணியும் பார்த்துருக்கேன் இந்த எம்ப்ராய்டிரிங் பண்ணி அது அவங்களே சுயமாக அதை யூடியூப் சேனல் பார்த்தே கற்றுக்கிட்டு அவங்களே வந்து இப்போ சுயமாக ஒரு சேனல் ஒன்று ஓபன் பண்ணியோ இல்லை பேஜ் ஒன்று ஓபன் பண்ணியோ இன்ஸ்டாக்ராமில் அந்தமாதிரி இதில் பேஜ் ஓபன் பண்ணி அதை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கேன் நம்பளுக்கு தெரிஞ்ச இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சவங்க வந்து இந்தமாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணி நான் பார்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நானே வந்து இந்த இது இது சம்மந்தப்பட்ட ஆள் தான் ஏன்னா ஆனால் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சிங் பண்ணுறது அந்தமாதிரி விஷயம் இல்லை என்னுடைய லைன் வந்து இந்த டிஜிட்டல்லாக ஃபோட்டோ டிசைனிங் பண்ணுறது ஃபோட்டோ டிசைனிங் பண்ணி போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணுறது ஆக்சுவலாக இதுவுமே வந்து ஒரு கலை ஃபேக்டர்லதானே வருது அதனால் அதை நான் சொல்கிறேன் எப்படின்னா நான் ஆ ஆர்டர்ஸ்ஸு நான் ஒரு இன்ஸ்டாக்ராம் பேஜ் ரன் பண்ணுறேன் அதில் வந்து ஆர்டர்ஸ் எடுப்பேன் ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்க வந்து இந்தமாதிரி எனக்கொரு போஸ்டர் வேணும் அந்தமாதிரி ஒரு போஸ்டர்ன்னு இந்த சைஸில் வேணும் இந்த க்வாலிட்டியில வேணுன்னு என்கிட்ட கேட்கும்போது நான் அப்போ அந்த போஸ்டரை வந்து அவங்களுக்கு கேக்குறாமாதிரி டிசைனில் பண்ணிக்கொடுத்து அதுமூலியமாக நிறைய ரீச்சாகி ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையுமே இப்போக்கூட அது நல்லா தான் போயிட்டுருக்கு அதனால அது ஒரு இந்த இந்த சோஷியல் மீடியா வந்து இந்த ப்ளாட்ஃபார்ம் வந்து இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினக்கிறேன் அதாவது நம்ப வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நம்ப ஊரில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ ஆல் ஓவரு தமிழ்நாடு அந்தமாதிரி இடத்துலையே நம்ப ரீச் பண்ணி இருக்கோம் அதனால் வந்து இது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள்லாம் தான் பார்க்குறேன் எப்படின்னா நான் நம்ப கடை வீ இந்த ஊரில் வச்சுருக்கோன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதமாதிரி இருந்துது இப்போ வந்து நம்ப ஏ நம்மளுடைய ப்ராடெக்ட் வந்து ஊர் எல்லா ஊருக்கும் போய் சேர்றதுன்றத்துனால ஆ அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு மூலியமாக இன்னொரு ஒருத்தவங்களுக்கு போய் இன்னொரு ஒருத்தவங்க மூலியமாக இன்னொரு ஒருத்தவங்களுக்கு போய் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்குது எக்கச்சக்க ஆர்டர்ஸ் வந்து இந்தமாதிரியே வர ஆரம்பிக்குது இதுக்கு இதுக்கு முக்கியமான காரணமாக இந்த ப்ளாட்ஃபார்ம் வந்து இருக்குது அதனால் ஒரு வகையில் பார்த்தோம் இந்த ப்ளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப நல்லது தான் பண்ணிருக்குன்னு நான் நினக்கிறேன் அது எது அதில் சில பிரச்சனைகளிருந்தாலும் இந்த சோஷியல் மீடியம்மா மூலியமாக நம்ம கலை கைவினை பொருட்களான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பூம் ஆகுறது வந்து கண்டிப்பாக அது மறுக்கமுடியாத விஷ்யம்தான் அது நடந்துகிட்டேதான் இருக்கு இன்னுமே நிறைய நடக்கும் அதை எந்த அளவுக்கு நம்ப கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துறோன்றதத்தை பொறுத்து தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதை கரெக்டாகதான் பயன்படுத்துவோம்ன்னு நினக்கிறேன் இப்படியே நல்லாப்போனால் நல்லது தான்